இந்த விளையாட்டுன்னு பார்த்திங்கனா மக்களுக்கு ஒரு பெரிதும் நல்ல ஒரு உடல் நலத்தைக் கொடுக்கிறது நம்ம இது விளையாட்டுணு பார்த்தா ஃபர்ஸ்டு இந்த அத்தலெட்ஸ் அத்தலெட்ஸ்ணு பார்த்தனா இந்த ஓடுகிறது காலையில் நம்ம ஓடிட்டு காலையில் எழுந்திருச்சவுன்னே நம்ம ஓடிக்கிணு ஈவ்னிங்ல ஓடிக்கிணு எப்பமு கொஞ்ச காலெலாம் கொஞ்சம் கெட்டியாகவும் ரொம்ப நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அத்தலெட்ஸ்ணு பார்த்திங்கனா இந்த ஃபுட்பால் பார்த்திங்கனா ஃபுட்பால் விளையாடுறதுனால நம்ம வெறுங்கால்ல விளையாண்டால் அடிபடும் அதனால் பூட் போட்ணு விளையாடுவோம் அந்த விளையாட்டு மூலயமா பார்த்தினா நம்ம காலுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு கிடைக்கும் ஒரு பலம் கிடைக்கும் அப்புறம் இந்த வாலிபால் வாலிபால் வந்து பார்த்திங்கனா நம்ம இதைவந்து இந்த விளையாட்டு பார்த்தனா கையில்தான் விளையாடுவாங்க அந்த கை மூலயமா விளையாடுறதுனால நம்ம கைக்கு ஒரு நல்ல ஒரு இறுக்கத்தை இந்த விளையாட்டானது தருகிறது அதாவது இந்த வாமப் பண்ணும்போது நம்ம உடலானது ரொம்ப பெலிவா வலிவெடுத்து காணப்படுகிறது அப்புறோம் பார்த்திங்கனா இந்த டேபுள் டென்னிஸ்சு பேஸ்கெட் பாலு எல்லாம் பார்த்திங்கனா எந்த கேம்மாகருந்தாலும் நம்ம மனிதனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தைதான் தரும்னு தரும் வேற எதுவும் தீங்கெலாம் எந்தெந்த கேம்மு தராது இன்னைக்கு ஒரு கேம்மு ஒரு நல்ல விளையாடுனீங்கனால் நம்ம உடலும் நல்லாருக்கும் நம்ம நீண்டநாள் உயிரோட வாழலாம் இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம்முனு பார்த்திங்கனா டெய்லி விளையாடனால் டெய்லியும் உடம்பு வந்து நல்லாயிருக்கும் டெய்லி ஓடுனா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் விளையாடுனாலே நம்ம உடம்பு நல்லாதான் இருக்கும்